ஹலோ சார் குட் மார்னிங் அதான் எனக்கு இருபத்தி ஏழாம்தேதி ஒரு ஆர்டர் வேணும் அதற்காக தான் இருபத்தேழாந்தேதி ஒரு பங்ஷன் இருக்கு வீட்டில் அதனால் எங்களுக்கு வந்து காலைல ஒரு இட்லி முந்நூறு பேருக்கு சாப்பாடு இட்லி பொங்கல் டிஃபன் ஆ மேரேஜ் பங்ஷன் அதனால் மார்னிங் டிஃபன் எல்லாருக்கும் இது பண்ணனும் எனக்கு ஒரு பத்து வெரைட்டி இருந்தால் போதும்

ஓகே எங்கே வரணும் த்ரிஷா எந்த இடத்துலன்னு சொன்னீங்கனா நான் வந்துடுறேன் ஓகே வந்துடுறேன் ஓகே எவ்வளோ ஆவும் சரி ஓகே ஓகே சார் தேங்க்கி யூ